அதாவது இந்தப் பாலில் இருந்து ஏன் வந்து வெண்ணை இதெல்லாம் எதுவும் எடுக்க முடியாதுன்னால் இது வந்து வந்து ஒரு கெமிக்கல் பால் இதில் வந்து கெமிக்கல் இருக்கனால் இயற்கையாக இருக்கிற மாதிரி நம்ம மாட்டுப் பாலில் இருந்து வெண்ணை தயிர் நெய் இதெல்லாம் எடுப்போம் இந்தப் பாலில் இருந்து அதெல்லாம் எடுக்க முடியாது இது வந்து கெமிக்கல் பால் காய்ச்சி வேணால் நம்ம குடிச்சுக்கலாமே தவிர மற்றபடி இந்தப் பாலில் இருந்து நம்ம வந்து நேச்சுரலாக வந்து மாட்டுப் பாலில் இருக்கிற மாதிரி வெண்ணை தயிர் இதெல்லாம் எடுக்க முடியாது உடம்புக்கு இது கெடுதல் தான் பட் இருந்தாலும் கார்ப்ரேட் நிறுவனம் அந்தப் பாலை சேல்ஸ் பண்ணுறதுனால மக்களும் வந்து இதை வாங்கி குடிச்சுட்ருக்காங்க நம்மளும் இதோடய அறியாமையை முழுசா தெரியாமல் இருக்கிறனால இன்னும் இந்த ப இந்த மாதிரி பாலெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கோம் பட் ஆனால் இன்னும் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பசும்பாலை டைரக்டாக இயற்கையாக அவங்க சில பேர் வந்து மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணி குடிச்சுட்டு சொல்கிற மாதிரி அதில் இருந்து நெய் தயிர் மோர் இது எல்லாமே எடுத்து அவங்க இயற்கையாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சிட்டி அர்பன் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக தெரிகிறதில்ல அதனால் மக்கள் இயல்பு வாழ்க்கையை நடத்திகிட்டுப் போகணுன்றதுக்காக இதை ஒரு பெரிய கேராகவும் எடுத்துக்காமல் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க